நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் காலத்தில் என் வீட்டு அருகில் உள்ள சிறுவர் பூங்காவிற்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்போது அந்த பூங்காவானது சிறு அளவில் தான் இருந்தது அடுத்ததாக நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது என் வீட்டிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பால் பண்ணைக்கு கூட்டி சென்றார்கள் அங்கு பால் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை விளக்கினார்கள் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது காவிரி நதி உற்பத்தி ஆகும் இடத்திற்கு கூட்டி சென்றார்கள் நான் காலேஜி தருணங்களில் ஊட்டி கொடைக்கானல் மற்றும் சில சரணாலயங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பானது அற்புதமாகவே இருந்தது